நான் பார்த்திங்கனா ஒரு ஆறு ஏழு பேரப்பிள்ளைய வளர்த்தேங்க இந்த பிள்ளையெல்லாம் நம்பள்கிட்ட தான் வளர்ந்துச்சிங்க எல்லாம் பயப்படுங்க சின்ன பிள்ளைய வளர்க்குறதுக்கு சளி பிடிச்சிருச்சின்னு வச்சிக்கோங்க ஹாஸ்பத்திரிலாம் ஃபஸ்ட்டு தூக்கிட்டு போக மாட்டோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கனா வந்து விளக்குல வந்து நல்ல விளக்குல கொஞ்சோண்டு தண்ணி நல்ல தேங்காய் எண்ணெயை ஊற்றி அதில் ரெண்டு பச்சை கற்பூரத்தை போட்டு விளக்குல காமிச்சு நல்ல சூடு பண்ணதுக்கப்புறம் குழந்தையோட நெஞ்சு கால் கை முதுகு எல்லாத்துலேயும் நல்ல தேச்சுட்டோம்னால் அது மூக்கடைப்புலாம் இல்லாமல் நல்லா படுத்து தூங்கும் அதுலேயே பார்த்திங்கனா சளி எல்லாம் கரைஞ்சி போயிடும் அப்படி இல்லைனா பார்த்திங்கனா கொஞ்சோண்டு துளசி ஓமோவல்லி எலை வெத்தலை மிளகு சீரகம் பெருங்காயம் பூண்டு எல்லாத்தையும் வச்சு அரச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிவிடுவோம் அப்புறம் வேற என்ன கை வைத்தியம் குழந்தைங்களுக்கு பண்ணுவோன்னால் ஒரம் மருந்து ஜாதிக்காய் மாசிக்காய் அப்புறம் வந்து சித்தரத்தை கடுக்காய் பெருங்காயம் பூண்டு எல்லாம் வச்சு தலை குளுப்பாட்டிவிட்டு அதை நம்ம கொஞ்சோண்டு கொடுத்தோம்னா பிள்ளைகளுக்கு செரிமான சக்தி நல்லபடியாக இருக்கும் செரிமானம் ஆகும் படுத்துருக்க பிள்ளைங்க இல்லையா அது வந்து ஈஸியாக வந்து செரிமானம் அடைஞ்சிரும் அதனால் வந்து அந்த மாதிரி பண்ணுவோம் வேறே என்ன இப்போ பண்ணுவோம் வயிற்று வலினா என்ன பண்ணுவோம் அப்படினால் வசம்புன்னு ஒன்று இருக்கும் அதை என்ன பண்ணுவோம் சுட்டு கருப்பா அது சுட்டோனால் கருப்பாகிடும் அப்போ கருப்பானதுக்கப்புறம் அதை எடுத்து கொஞ்சோண்டு சுடுதண்ணி விட்டு எழச்சி வயிற்றை தொப்புளை சுற்றி தடவிட்டு கால் கையை தடவிட்டு லைட்டாக வாயில் வைப்போம் அந்த பிள்ளைகளுக்கு வந்து இந்த பிரச்சனை வாய்வு பிரச்சனை வந்துச்சினால் உடனே சரியாகி வயிற்று வலினால் இந்த பிள்ளைவோ வந்து அழுகைய நிப்பாட்டிடும் இப்படி தாங்க நாங்கள் வந்து கை வைத்தியம் பண்ணுவோம் எல்லாத்துக்கும் தூக்கி தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரி போகமாட்டோம் அப்புறம் பார்த்திங்கனா இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுங்க ஜுரம் ரொம்ப அடிச்சிச்சின்னால் வந்து நல்ல ஈரத்துணியை போட்டு பிழிஞ்சி நல்ல நெற்றில வச்சிட்டோம்னால் சூடை இழுத்திரும் உடம்ப நம்ம சூடாக்கிவிட்டோம்னால் இந்த குழந்தைங்களுக்கு வெட்டு மாதிரி வந்துடும் அதனால் என்ன பண்ணுவோம் நல்ல ஈரத்துணியை போட்டு நல்ல பிழிஞ்சி உடம்பெல்லாம் துடச்சுட்டுட்டு நெற்றில வந்து இந்த இதை வந்து போட்டு வச்சுருவோம் அப்புறம் வந்து இதே மாதிரி தாங்க நாங்கள் கை வைத்தியம் வந்து பிள்ளைகளுக்கு வந்து நிறையா பண்ணுவோம் பெரியவங்களுக்கு ஜுரம்னு எடுத்துகிட்டோம்னால் மாங்காய் தண்ணியை வச்சு கொடுப்போம் வச்சு கொடுத்துட்டு கருக்கு போட்டு கொடுப்போம் அதுலேருந்து பிள்ளைகளுக்கு வந்து ஜுரம் வந்து சரியாகிடும் வயிற்று போக்கு போகுது பெரியவங்களுக்கு அப்படினால் டீ நல்ல தண்ணியை ஊற்றி டீத்தூளை போட்டு நல்ல கொதிக்க விட்டு ஒரு டம்ளரில் நல்ல லெமனை பிழிஞ்சி ஊற்றி அப்படியே குடித்தோம் அப்படினால் உங்களுக்கு வந்து உடனே வந்து என்ன பண்ணும்னால் டிசன்ட்ரி வந்து நின்று போயிடும் அதை வந்து கை வைத்தியமாக பண்ணுவோம் இது மாதிரி நாங்கள் கிராமத்தில் வந்து நிறைய கை வைத்தியம் வந்து பண்ணி நாங்களே எங்களை வந்து பார்த்துக்குவோம் இதே பெரியவங்க தலைவலி வருது அப்படின்னா நல்லெண்ணெயை நல்லா தலையில் ரெண்டு சைடும் தேய்ச்சுட்டுக்குவோம் அது மாதிரி இதுதான் பண்ணி எங்களை நாங்களே வந்து பாதுகாத்துட்டுருக்கோம்